இப்போ எங்கள் கிராமத்தில் மேற்கொள்ளப்படும் தொழில்னு பார்த்தா முந்திரி கொட்டை பிஸ்னஸ் முந்திரி தொழில் தான் முந்திரியை நம்ப என்ன செய்வோம் கண்ணு வச்சு ஆளாக்கி அப்புறம் கொண்டாந்து முந்திரி கொட்டையை பொருக்கி அதை காய வச்சு பதப்படுத்தி உடச்சி அதை முந்திரி பருப்பு தனியாக எடுத்து கிரேடு பண்ணி நம்ம அதில் வெளியில் சேல்ஸ் பண்ணுறோம் அந்த வேல தான் இப்போ முந்திரி வந்து எங்கள் இது கிராமத்தில் பார்த்திங்கன்னா என்ன முக்கியமான தொழில்னா முந்திரி கொட்டை ஒடைக்கிறது தான் அது தான் இப்போ நல்ல வருமானமும் வருது நல்ல பிஸ்னஸ்ஸாகவும் வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெருவு ஊருக்கு ஊர் இந்த பிஸ்னஸ் தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்குறோம் அதில் நல்ல வருமானமும் ஈட்டுறோம் அதை வச்சி தான் நாங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதை வச்சி தான் குடும்பங்களை ஓட்டுறோம் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறோம் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாரி ஏதாவது செய்யறோம் இப்போ எங்களுக்கு மிக முக்கியமான தொழில் எங்கள் கிராமத்துலன்னு பார்த்தா முந்திரி தோப்பு முந்திரி கொட்டை ஒடைக்கிறது தான்